ஆ சார் இது பால் பண்ணை பேசுகிறீங்க சார் இப்போ நெக்ஸ்ட் வீக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் சார் வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் ஒன்றா வர மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சார் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் பால் பண்ணையில் ஓகே சார் ப்ரைஸ் எப்படி சார் சார் நான் ஒரு டொண்ட்டி கே குள்ளே பார்க்குறேன் ஒரு ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்ட்டி பீப்பிள் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வரத்துக் வருவாங்க அப்படின்ட்டு ஓகே சார் நீங்கள் உங்கள் இது மெனு லிஸ்ட் அனுப்புங்க இதிலேந்து எதனா டிஸ்கௌண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஓகே சார் ஓகே ஓகே ஆ இந்த ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த லிஸ்ட்டுக் கூட ஐஸ்கிரீம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சார் ரசமலாயி அது ஒன்று போட்டு ஐஸ்கிரீம் ஒன்று போட்டுக்கோங்க டுவெல் பர்த்டே போட்டுருங்களேன் ஓகே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சார் சார் தேங்க் யூ மற்ற டீட்டைல்ஸ் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க சார் ஆ ஓகே இல்லை சார் இப்போதிக்கி இதுவே பார்க்கட்டும் இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் நான் எதனா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் ஓகே சார் சார் வேறு எதனா வெரைட்டீஸ் எதனா இருக்குங்களா சார் இது இல்லாமல் ஓகே இப்போ அதில் எதுவும் இன்ஃப்யூஸ் எதுவும் இல்லை தானே சார் அதில் எதனா சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி எதனா இருக்குங்களா அப்படி ஏதாவது அப்படிலாம் எதுவும் இல்லை தானே ஆ ஓகே ஏன்னால் ஒரு சில இடத்துல வந்து அது ஓகே ஏன்னால் ஒரு சிலர் இந்த என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஃபங் இது ப்ராஸஸ் பண்ண மில்க்குலாம் இது சப்ளே பண்ணுறாங்கன்னு நியூஸ் வருது அதுனா அதுக்காக ஒரு பயந்து கேட்கற மாதிரி இருக்குது தப்பா எடுத்துக்காதீங்க அதுக்காக கேட்குறேன் ஓகே ஓகே சார் ஓகே மற்ற டீட்டைல்ஸ் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு ஃபர்தராக கால் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க் யூ